இப்போ பா அடிப்படையில் பார்த்திங்னாக்கா இப்போ நம்ம பஞ்சாயத்து போர்டு ஆபிஸ்லருந்து முனிசிபல் ஆஃபிஸ் போய் முனிசிபல் ஆஃபிஸ்சில் ஒரு எடுக்கணும் முனிசிபல் ஆஃபிஸ்சில் ஒரு ஒரு ஆவணம் எடுக்கணும்னும் போது அடிப்படைலாம் எல்லா செ இதுவும் பஸ்ட்டு எய்ட் டிஜிட்டு பார்த்தின்னா அங்கேதான் ஸ்டார்ட்டிங்கே முனிசிபல் ஆஃபிஸ்சில் தான் இருக்கும் முனிசிபல் ஆஃபிஸ்சில் ரெக்கார்ட் எதுவும் கிடைக்கிலனும் போது ஒரு சர்டிவிகேட் இல்லைனாக்கா தாலுக்கா ஆஃபிஸ்சில் பார்க்கலாம் தாலுக்கா ஆஃபிஸ்சில் கிடைக்கிலேனா கலெக்ட்ரேட்டில் பார்க்கலாம் கலெக்ட்ரேட்லேயும் கிடைக்கிலேனும் போது அங்கே மேலே சென்னையில் ஹெட் ஆஃபிஸ்சில் பார்க்கலாம் இங்கே எங்கேனாக்கால் சே இருக்கிற சர்டிவிகேட்டிலே பார்த்தாக்கா அதிகமாக பார்த்தாக்கா நம்ம இருக்கிறதுலே மெயினாக வந்து பார்த்தா டெத்து வாரிசு எடுக்கிறது பெரிய பிரச்சினையா இருக்குது அந்த டெத்து வாரிசு அதில் அதுக்கூட எடுத்துடலாம் அப்படி சப்போஸ் பூர்வீக சொத்து இல்லை இது இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சினா அதில் பழைய பத்திரம் எடுக்கிறது அதை விட பெரிய பிரச்சினையா ஓடிகிட்டு கிடக்குது இப்போ இருக்கிற சட்ட சிக்கலில் அந்த மாதிரி பழைய பத்திரத்த எடுக்கணுனால் அது பெரும்பாடு அந்த பல பெரும்பாடு அந்த பட்டு அந்த பத்திரத்த எடுத்தாலே அது நம்மளால படிக்கவும் முடியாது ஏன்னால் அந்த காலத்தில் ஐயருங்கள் எழுதுனது அந்த கையெழுத்து வாவ தே மாதிரிக்கும் தேவ வா மாதிரிக்கும் ப உ மாதிரிக்கும் இது சத்தியமாக படிக்கவும் முடியாது அந்த மாதிரி இருக்கிற எழுத்துங்களெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு சர்டிவிகேட்டு தான் பெரிய இருக்கிறதுலே பெரிய கோளாறுபடி டெத் வாரிசு எடுக்கிறது சப் அது ரீசனாக இப்போ ஆன்லைன் ஏற்றினதுனா பரவாயில்ல எடுத்துடலாம் அதுவே சப்போஸ் ஆன்லைனுக்கும் முன்னாடி அப்படின்னா அதை ரொம்ப சிக்கல் ரொம்ப பிரச்சின அதே மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்துக் முன்னாடி எடுத்த பத்திரனா எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி எடுக்கிறனா ரொம்ப பிரச்சின அதெல்லாம் எடுக்கிறதுன்னாவே